எங்கள் வீட்டில வந்து ஒரு கல்யாணம் வச்சிருந்தாங்கள் அந்த கல்யாணம் வந்து எங்கள் அண்ணாவோட கல்யாணம் தான் அந்த கல்யாணத்தில் சமைக்கிறதுக்காக வெளியே வந்து சமையல் ஆளுகளை வந்து தேடிகிட்டு இருந்தாங்கள் ஆனால் நானே நல்லா சமைப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னதனால என்னையவே சமைக்க சொன்னாங்கள் ஒரு நூறு பேர்த்துக்கு சமைக்க சொல்லிட்டாங்கள் நான் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு தான் சமைச்சிருக்கிறேன் திடீர்னு நூறு பேர்த்துக்கு சமைக்க சொன்னதால நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைக்கும் போது வந்து எனக்கு உதவி செய்கிறக்கு வந்து சொந்தக்காரவங்களாம் வருவாங்கள் வெளியிலேருந்து ஆள் கூப்புடல நம்ம சொந்தக்காரங்களே அக்கா அம்மா பாட்டி சின்னக் குழந்தைங்க முதல் கொண்டு எனக்கு வந்து உதவி செய்ய வந்தாங்கள் அப்போ வந்து ஜாலியாகா பேசிட்டு சிரிச்சிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த டையர்ட் வந்து எங்களுக்கு சுத்தமாக தெரியல சமைத்த டையர்டே அதுக்கப்புறம் இதில் வந்து சீக்கிரமாக செய்கிறக்கு என்ன யுக்தியை வந்து பயன்படுத்துனேன்னால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை வடிச்சு வச்சிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகுங்கிறதனால அது வந்து அகலமான பாத்தரத்தில் வச்சங்காட்டியும் சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து கடைசியாக தான் வச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து வடை பாயாசம் அதெல்லாம் வச்சிட்டேன் ரசம் வந்து கடைசியாக வச்சேன் அப்படி வைக்கிறதால வந்து ர ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து சமைக்க முடியும் அவ்வளோ தான்